இப்போருக்குற டுவெல்த்து முடித்த ஸ்கூல் ஸ்டூடண்ஸ் எல்லாம் வந்து ஹையர் ஸ்டெடிஸுக்காக எங்கே போகணுன்னு பாக்குணும்னா எல்லாம் டவுன் சைடு தான் போகணுன்னு பாக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறீங்கினாலும் சரி எல்லாரும் சரி எங்கனா சென்னை கோயமுத்தூர் இதுமாதிரி போய்ட்டு அங்கே போய் படிக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு அங்கே படித்து முடிச்சாதான் ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து வரும் ஏன்னா சிட்டி சைடில் டவுன் சைடில் இருக்கிறதுதான் பெரிய பெரிய கம்பெனிகள் நல்ல கம்பெனிகள் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதனால் வந்து இதனால் தான் வந்து எல்லா மக்களும் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பாத்தோம்னா அங்கே சிட்டி சைடில் போய்ட்டு படிக்கணும்னு அவங்களும் எதிர் பாக்கிறாங்க பேரண்ட்ஸும் அதான் எதிர் பாக்கிறாங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம நிறையா இதுஇருக்கு படிக்கலை அதேமாதிரி இன்ஜினியரிங் இருக்கு சயின்ஸ் இருக்கு இதில் என்னென்னா இப்போ இருக்குறவங்க வந்து எது அதிகமாக படிக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு மெடிக்கல் இந்த ரெண்டு தான் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க அதேமாதிரியான இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங் கூட இப்போ அதிகமாக படிக்கிணும்னு விருப்பப்படுறாங்க ஆனால் வேலை அதிகமாக எதுவும் கிடைக்கிறதில்ல அதேமாதிரி மெடிக்கல் லைனில் வந்து நம்ம படித்தோம்ன்னா மெடிக்கலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அது வந்து செய்கிற தொழில் வந்து ரொம்ப இது ஒரு உன்னதமான தொழில் மெடிக்கல்லாம் படிச்சிட்டு ஒரு டாக்டரா இருக்கேன்னா ஒரு ஊருக்குள்ள இருக்கேனா ஒரு தனி ஒரு மதிப்பு சிறந்த ஒரு மரியாதையும் கிடைக்கும் அதேமாதிரி மெடிக்கல் வந்து நம்ம படித்து கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சிருச்சின்னா அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து என்னைக்கும் இது இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நோய் வராத ஆட்களே கிடையாது மக்களே கிடையாது எல்லாம் எது வேணு எதுவானாலும் எல்லாம் இன்னைக்கி ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போகிறோம் முன்னாடி கூட சித்த மருத்துவம் அது இதுன்னு ஏதேதோ இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிகிட்டு போணும் அதனால் நல்ல வருமானமும் கிடைக்குது அதனால் மெடிக்கல்ஸ் படிக்கிறது அதிக வந்து நமக்கு வந்து பணம் கிடைக்குது நல்ல சிறந்த மரியாதை எல்லாம் கிடைக்கிது